சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் சரி எப்போது வர்றீங்க எத்தனை பேர் வர்றீங்க சரி எத்தனை நாள் தங்குவீங்க சரிங்க சரிங்க முதுமலையில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் இல்லைங்களா ம் சரிங்க சரிங்க முதுமலையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிடணும் ம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரரூவா ஆகும்ங்க பத்து பேர்த்துக்கு சாப்பாடு ஆமாங்க ஏங்க பத்து பேர்த்துக்கு சாப்பாடு தங்குகிறதுக்கு இடம் சுற்றி பாக்குறதுக்கு வண்டி வாடகை எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஐயாயிரரூவா ஆகும் கம்மி பண்ணுறது நான் சொல்லிருக்கிறதே கம்மியாதான்ங்க சொல்லியிருக்கேன் அதான்ங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா ஆகும்ங்க சரி வாங்க பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிடுறோம் முதுமலையில் சுற்றி பார்க்க நிறையா இடம் இருக்குது சரிங்க நீங்கள் ஒரு ஐயாயிரரூவா கண்டிப்பாக ஐயாயிரரூவான்னு வைச்சிக்கோங்களேன் அதுக்கு கம்மியாகலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க தங்குறதுக்கு ரூம் இருக்குது ரூம் வேணும் அவங்களுக்கு சாப்பாடு வேணும் ஓகே இது சரிங்க ஒரு ஐந்நூறுவா பண்ணலாங்க அதுக்கு மேலே பாத்துக்கங்க சத்தியமாக முடியாது வாய்ப்பு இல்லைங்க சரி சரி ஓகே ஓகே ஓகே